முந்தைய காலத்துலிருந்து நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்பவுமே ஓவியம் இப்படினு இருஞ்சு ஒரு ஓவியத்தால்தான் ஒரு உலகத்தை வந்து நம்ம வந்து ஆள முடியும் அதனால் ஒரு ஓவியம் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அந்தமாதிரிதான் இருக்கிற மற்ற கலாச்சாரம் கலை எல்லாம் நம்ம சமுதாயம் வந்து சிறப்பாக இருக்க வந்து ஒரு விகிதத்தை ஒரு ஓவியம் வரையிறதை வச்சுதான் சமுதாயம் சிறப்பாக இருக்க வந்து உதவுது என்று சொல்லுவாங்க